சார் வணக்கம் அன்பு டிராவல்ஸுங்களா சார் சார் உங்கள் டிராவல்ஸில் வந்து நான் ட்ரிப் போகிறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் சார் சார் அந்த ட்ரிப்பு இப்போ கேன்சல் பண்ணணும் வீட்டில் ஃபேம்லியில் ஹெல்த் இஷ்யு இருக்கறனால் அந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ணணும் சார் நான் கட்டக்கூ கட்டின அந்த அட்வான்ஸை வந்து ரீஃபண்ட் பண்ணணும் சார் அது எவ்வளோ நாளாகும் நீ நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்களா சார் ஓகே சார் தேங்க் யூ சார்